நம்ம வ ப வாழ்க்கையில் பழகுகிறதுக்கு சிரமமாக நிறையப் பேர் பார்ப்போம் நம்ம அதுக்கு ஒரு திருப்பி எதுவும் நம்ப ஒன்றும் சொல்லாமல் இருந்துட்டாவே போதும் கொஞ்ச நாளையிலே அவங்க அது மறந்துக்குவாங்கள் நம்ம வேலை வேலை செய்கிற இடத்துல நம்ம வேலையை மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துட்டு அவங்க எது சொன்னாலும் சரி சரி அப்படின்ட்டு சரிப்பா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போய்ட்டு இருக்கணும் அவ்வளோதான் அதுமாதிரி நிறையா இருப்பாங்கள் சில குடும்பத்திலையும் ஒன்று ஒன்றும் இப்போ கொஞ்சம் ஒத்து ஒன்னுக்கொன்று ஒத்துக்காமல் போகிறவய்ங்க இருப்பாங்கள் அதெலாம் சமாளித்து சரின்னு சொல்லிட்டால் எதுவுமே பிரச்சனை இருக்காது அது ஒன்றுதான் சரின்னு சொல்லிடணும் ஒரு சின்ன ஒரு சிரிப்பு சரிப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டால் வேலை முடிஞ்சுடுது